ஹலோ பெனாத்துரில் இருந்து பேசுகிறேன் முருகன் ஸ்டோரா ரெண்டு நாள் முன்ன ஆர்டர் பண்ணி இருந்தோம் பீரோ ஒன்று கொரியரில் வந்தது அது வந்து சைடில் கண்ணாடி உடைஞ்சிருக்கு ஒன்று மாற்றி கொடுங்கள் ரெண்டு நாளில் இல்லைனா நாங்கள் கட்டின பணத்தை எல்லாம் கொடுத்துருங்கள்

சரி பண்ணி கொடுத்துருங்கள் ஏ எப்படி இருக்குதுனு பார்த்து சொல்லுங்கள் சைடில் கண்ணாடி உடைஞ்சிருக்கு ஒழுங்கா அதை வ ஏத்தினு வரப்போ வந்து எப்படி ஒடைஞ்சதுனு தெரியல பாக்ஸில் இருந்து பிரிக்கும் போதே அதே மாதிரி இருந்தது நாங்கள் எதுவும் நாங்கள் எதுவும் அதை டச் பண்ணல அது வீட்டில் வந்து இறக்கும் போதே அவர்களே இறக்கும் போதே பார்த்தா வீரல் விட்டுருக்கு நாளைக்கு வந்து முடிஞ்சால் மாற்றி கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படினு சொன்னால் இல்லை நான் ஒழுங்கா தான் கொடுத்தேன் நீங்கள் தான் எது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க சொல்லுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காசை நாங்கள் கட்டினத காசை கொடுத்துடுங்க